எங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா எங்கள் ஃபேமிலி வந்து பெரிய பெரிய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் அஞ்சு பேர் இருப்போம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க அது எங்க ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியில் வந்து யார் யாருன்னா அப்பா அம்மா அப்புறம் எங்கள் அண்ணண் எங்கள் அக்கா அப்புறம் நான் தான் கடைசி எங்கள் ஃபேமிலியில் வந்து அஞ்சு பேர் நாங்கள் எப்பயும் ஒன்னாக தான் இருப்போம் ஜாலியாக இருப்போம் லீவு விட்டா நாங்கள் வந்து எல்லாம் ஊருக்குப் போவோம் பாண்டிச்சேரி அங்கே எங்கள் சித்தி வீடு இருக்கு அங்கே போய்ட்டு நாங்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து விளாடுவோம் அங்கே என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் லீவுலலாம் ரொம்ப அதிகமாக லாங் லீவ் கிடச்சிச்சின்னா நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து வெளியே போவோம் கோவிலுக்குப் போவோம் மலையனூர் தான் இங்கே வந்து எங்கள் எல்லோருக்கும் பிடிச்ச கோவில் அந்தக் கோவிலுக்கு வந்து போவோம் எல்லோரும் மாசத்தில் பொறுத்தளவுக்கு ரெண்டு வாட்டியாச்சும் அந்தக் கோவிலுக்கு போய்டுவோம் நாங்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து இப்போ ரீசண்டாக கொஞ்சம் நாளாக போகல ஏன்னா ஃபேமிலியில் கொஞ்சம் சண்டையாக போய்ட்டுருந்துச்சி அதனால ஒரு நாள் இந்த ரீசண்டாக இந்த ஒரு மாசம் மட்டும் போகல நாங்கள் எல்லாம் அது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு அந்த ஃபங்ஷன்னால் ஒரு சின்ன சண்டை அதனால் எல்லாம் பேசுறது இல்லை அதனால் இப்போதக்கி கொஞ்சம் ரீசண்ட்டாக யாரும் போகிறது இல்லை மத்தபடி வந்து நாங்கள் எல்லாம் ஒன்னாக இருப்போம் லீவில் வந்து எங்கள் சித்திப் பசங்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்புறம் எங்கள் அத்தைப் பசங்கள் எல்லோர் கூடயும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் விளாடுவோம் நாங்கெல்லாம் சேர்ந்து சமையல் செய்வோம் நாங்கள் சேர்ந்து எல்லாம் விளாடுவோம் அப்புறம் நைட் ஆனால் நாங்கள் பாட்டு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடுவோம் அதெல்லாம் எங்களால் மறக்க முடியாத நாள் எங்கள் ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா எங்க ஃபேமிலி வந்து எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்கள் பாட்டியை பற்றி ரொம்ப பிடிக்கும் அவங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை எங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் எங்கள் அம்மாகிட்டையும் அவங்கள்கிட்ட மட்டுந்தான் சொல்லுவேன் என் பர்ஸ்னலு எல்லா விஷயத்தையும் நான் அவங்கள்கிட்ட மட்டுந்தான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா அவங்கள்கிட்ட மட்டும் தான் என்னோட பர்ஸ்னல் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு மட்டுந்தான் அவங்கள் தான் எனக்கு எதாவது பிரச்சனைன்னாலும் சால்வ் பண்ணுவாங்க வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கடி நிறையா காசு கொடுப்பாங்க எங்கள் பாட்டி தான் எனக்கு நிறையா பண்ணுவாங்க அதேமாரி எங்கள் சித்திப் பசங்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து நாங்கள்லாம் ஜாலியாக லீவுக்குப் போனால் விளாடுவோம் எல்லாம் சேர்ந்து ஒன்னாக கோவிலுக்குப் போவோம் அதுக்கப்புறம் காரில் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவோம் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புடிக்கும் அப்புறம் பஸ்ஸில் எல்லாம் போவோம் பீச்சுக்குப் போவோம் அங்கே போய்ட்டு எல்லாம் ஜாலியாக விளாடுவோம் இதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் வந்து ரெகுலராக நடக்கற விஷயம் அப்புறம் எங்க ஃபேமிலியை பற்றி இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் அத்தைப் பசங்கள் எல்லோர் கூடயும் சேர்ந்து எல்லாம் ஜாலியாக இருப்போம்